நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அன் ஃபேமிலி கூட எந்த இடத்துக்கு டூர் போவேன்னா நான் சூஸ் பண்ணுற இடம் வந்து கேரளா கேரளா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸ் அங்கே உள்ள க்ளைமட் அங்கே உள்ள ஒரு எங்கேயுமே எங்கேப் பார்த்தாலும் ஒரு பசுமையான ஒரு தோற்றம் மௌண்டைன்ஸ் ஃபால்ஸ் அதுமாரி நிறைய சொல்லலாம் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு நிறைய இருக்குது லாஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ கூட நாங்கள் போகணுன்னு நினச்ச இடம் ஒன்று ஆனால் அங்கே போய்ட்டு நாங்கள் சேர்ந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம் நிறையா இடம் சர்ச் பண்ணி ஃபேமஸாக என்னன்ன இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆளுங்கள்கிட்ட விசாரித்து அந்தமாதிரி குறிப்பாக எந்தந்த ஊர்லாம் சொல்லணும்னா வயநாடு வாகமான் அப்படிங்குற இடல்லாம் சொல்லிக்கவே முடியாது செம்மையான இடம் செம்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம் நிறையா பாயிண்ட் இருந்துச்சு அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஃபால்ஸும் அந்தளவு சூப்பராக இருந்துச்சு நிறைய செம்ம என்ஜாய் பண்ணினோம் எத்தனைவாட்டி வேணா அங்கே போகலாம் அங்கேயே தங்கிக்கலாம் அப்படில்லாம் கூட தோணுச்சு அந்தளவு ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ நான் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு முடிவெடுத்தால் கேரளாதான் போவேன் ஃபஸ்ட் அவங்கள கூட்டு போகிறது கேரளாவாதான் இருக்கும் கேரளா போய்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோட ஒரு டூர் ஃபஸ்ட்டு டூர் கேரளாவாதான் இருக்கும்

என் நான் அந்த இடத்த வந்து செலக்ட் பண்றேன்னா ரொம்ப பிடிச்ச இடம் இன்னொன்று வந்து ஃபேமிலியாக போனால் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அமைதியாக போய்ட்டு அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வீடுலாம் இருக்கும் அதை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கேயே தங்கிக்கலாம் அந்தமாரி நிறையா இருக்குது அங்கே ஃபால்ஸ்லயே பக்கத்தில் குளிச்சிவிட்டு அந்த வீட்டிலயே தங்கி ஒரு டைம் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஃபால்ஸ்க்குலாம் போனோம் அதில் வந்து மறக்கமுடியாததுன்னா மீன் முட்டை ஃபால்ஸ் அந்த இடத்தெல்லாம் மறக்கவே முடியாது நாங்க போனது வந்து கார்லதான் போனோம் பக்கத்திலயே ஃபால்ஸ் பக்கத்திலயே போய்ட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம் அதேமாரி ட்ராவல்லாம் பண்ணோம் ஜீப் ட்ராவல்லாம் பண்ணோம் ஜீப் ட்ராவல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு எங்களுக்கு எங்களை அழைச்சிட்டு போன அண்ணன் வந்து அங்கே உள்ளவங்க தெரிஞ்சவங்க மூலயமாகதான் போனோம் அங்கே ஒரு அண்ணன் சொல்லிவிட்டு அங்கே ஒரு அண்ணன் மூலயமாக போனோம் அவங்களும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அமௌண்ட் நிறைய எங்கள் கையில இல்லாததால் ஒரு அண்ணன்கிட்ட ஒருத்தவங்கள்கிட்ட பேசினோம் அப்புறம் அவங்க சொல்லிவிடுறன்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக சரிப்பா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க நான் உங்களுக்காக லெஸ் பண்ணித் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அண்ணன்தான் எங்களை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய்ட்டு சுற்றி காமிச்சாங்க அவங்க அந்த அண்ணன் ஃபாஸ்ட்டாலாம் எதுவும் போய்ட்டு போய்ட்டு அடுத்தடுத்த சவாரி பிடிக்கணுன்னு இல்லாமல் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர்றவரைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்கப்பா அந்தமாதிரிலாம் சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால் வந்து நான் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போவன்னா கேரளா டூர் தான் போவேன் என் ஃபஸ்ட் இடம் அதுவாகதான் இருக்கும் ரெண்டாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் வந்து நான் போகிறது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து எதுக்குன்னா கோவில் அப்புறம் போகிற வழியிலேயே வந்து கும்பகோணம் இருக்குது அந்த இடத்துலையும் சில கோயில்கள்லாம் எனக்கு பிடிச்ச கோயில்லாம் இருக்குது அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணி ஃபேமிலிக்கூட சும்மா கோயில் சம்மந்தமாக அந்தமாரி ஊருக்கெல்லாம் போய்ட்டு வருவேன்